மெக்கானிக் ஷாப் போயிருக்கிறாங்க முடிவெட்டுற வேலைக்கு போயிருக்கிறாங்க ட்ரம்ஸ்ஸு வாசிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க ட்ரைவராக ட்ரைவர் வேலைக்கு அதிகம் பேர் போயிருக்கிறாங்க இது கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் ஓட்ட போயிருக்கிறாங்க டீச்சருங்க சாருங்க தான் எங்கள் சைடு அதிகம் பேர் பசங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கெடைக்கிறதில்லன்றனால எல்லாம் பெரிய பெரிய ஐடிஐ கம்பெனியில் வேலை செய்ய போயிடுறாங்க அதேமாதிரி இந்த சைட் பார்த்திங்கனா அதிகமாக ஆர்மி சைடில் அதிகமாக வேலை இருக்கறதுனால ஃபேக்ச்சர்ஸ் அதிகமாக இருக்கறதுனால எல்லாம் அந்த சைட் போகிறாங்க இல்லைன்னா சென்னைக்கு போயிடுறாங்க எல்லா வேலை செய்றதுக்கு கவர்மெண்ட் வேலை அதிகமாக கெடைக்கிறதில்லன்றனால சென்னைக்கு போய்ட்டு அவங்கவுங்க அவங்க இது மேஸ்திரி வேலை செய்கிறதும் வீட்டு வாட்ச்மான்னு வாட்ச்மேன் வேலை செய்கிறதும் எல்லாம் ஒரு ஒரு வேலைக்கு போய்ட்டாங்க கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் போறதில்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது